நம்ம இப்போ தமில்நாட்ல இருக்கோம் நம்ம மொழியை வந்து நல்லா சிறந்த மொழி தமிழ்மொழி உலகத்திலே இந்த தமிழ்மொழி சிறப்பான மொழி செம்மொழி நம்ம மொழி எப்படி மேம்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தமிழ்ல வந்து நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா சொல்லி தரணும் நல்லா தமிழை வளர்க்கணும் தமில் நி சொற்பொழிவு போகணும் நல்லா பேசணும் இலக்கியங்களை நல்லா படிக்கணும் படித்து எல்லாத்துக்கும் நிறையா இது சொல்லி தரணும் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து தமிழ கற்றுக் கொடுக்கணும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஹிந்தி இப்படியவே போயிட்றாங்க நம்ம வந்து தமில் நம்ம மொழியவே நம்ம கலாச்சாரத்தையே சீர்கண்டு போயிட்ருக்குது அழிஞ்சிகிட்ருக்கு அந்த மொழியை நம்ம வந்து மேம்படுத்தி நிறுத்தணும் அதுக்கு என்னென்ன வழி நம்ம பண்ணணும் அப்டின்னு நம்ம வந்து குலந்தை சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து குலந்தைகளுக்கு அந்த மொழியை வந்து கற்றுக் கோடுக்கணும் தாய் நம்ம மொழியை வந்து தாய்மொழி தமிழ்ல தான் நம்ம பேசணும் தமில் மற்ற மொழி பேசலாம் இருந்தாலும் நம்ம தமில்மொழிங்கிறது செம்மொழி அதில் வந்து இருக்கிற இலக்கியங்கள்லாம் நல்ல அந்த காலத்திலேருந்தே நல்ல இலக்கியங்கள் நிறைய வகைகலாம் இலக்கியங்கள் இருக்குது இந்த இலக்கியங்களை படித்து நல்லா புரிஞ்சிக்கிட்டு நல்லா படிக்கலாம் ஒவ்வொரு இலக்கியமும் நம்ம வந்து அருமையான இலக்கியங்கள் நம்ம முன்னோர்கள்லாம் தமிழை பிரித்து வச்சிருக்காங்க ச நிறையா அர்த்தங்கள் இருக்கும் நல்ல மொழிகள் இருக்கும் நல்ல வார்த்தைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அம்மொழி எப்படி நம்ம பாதுகாக்க வேணும்னால் நம்ம வந்து சிறு குலந்தைகள் நம்ம வந்து குலந்தைங்கள்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தா மெட்ரிக் ஸ்கூல்ல சேர்க்க ஆரமிச்சிட்டோம் தமில்மொழியே மறந்துடுவாங்க அதுக்கு நம்ம வந்து சிறு வயதிலே ஸ்கூல்லியே சின்ன ஸ்கூல்லியே தமில்மொழினு ஒரு சப்ஜெக்டை வைக்கணும் சப்ஜெக்டை பத்தி அதுக்கு டீச் பண்ணி அந்த குலந்தைங்க தமிழ்னா இப்படி தான் இருக்கணும் தமிழ் புக் படிக்கலாம் இப்படி படிச்சால் நல்லா நம்ப கலாச்சாரம் வளரும் தமிழ்மொழி வளரும் நம்மளை வா நம்மளுக்கும் ஒரு பெருமையாக இருக்கும் தாய்மொழி வந்து என்றைக்குமே நம்ம வந்து தாய்மொழியை மிஸ் பண்ணவே கூடாது அது மாதிரி கொஞ்சம் சின்ன குலந்தைங்கள நம்ம தாய்மொழியை பற்றி சிறப்பாக நம்ம வந்து எடுத்துக்கூறணும் அப்போதான் அந்த மொழி அப்போ தான் என்றைக்கும் அழியாது அழியாத வண்ணம் நம்ம மொழியை சிறப்பாக பார்த்துக்கணும்